ஹலோ சொல்லுங்கள் ஆ புக் ஸ்டோர்லருந்து தாங்க சொல்லுங்கள் ஆ நிறையா கதை புக் இருக்குங்க பார்பி ஸ்டோரிஸ் இருக்கு அப்புறம் மார்வெல் ஸ்டோரிஸ் புக் இருக்கு அப்புறம் பெட்டைம் ஸ்டோரிஸ் புக் இருக்கு ஆ ஓகேங்க ஸ்டோரி புக்ஸ் இருக்கும் அப்புறம் கலரிங் புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் இந்த கார்ட்டூன் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் கலர் பண்ணுவாங்கல அந்தமாதிரி புக்ஸும் நிறைய இருக்குங்க அமௌண்ட்டு வந்துட்டு கலரிங் புக்ஸ் வந்துவிட்டு இது மினிமம் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ்லருந்து இருக்குங்க ஆ ஒரு புக்குங்க ஒரு புக் தேர்ட்டி ருபீஸ் வருது அது வந்து நிறை இன்னும் அதைவிட அதிகமாக ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரெட் ருபீஸ்லருந்து கூட புக்ஸ் இருக்கு நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு ஏன்னா அது வந்து பேஜஸ் பொறுத்து தாங்க ரேட் இருக்கும் இப்போ ஒரு டென் பேஜஸ் இருந்துச்சுன்னா தேர்ட்டி ருபீஸ் இருக்கும் டுவெண்ட்டி இருந்துச்சுன்னா அது ரேட் வந்து மாரிகிட்டே இருக்கும் இருபது புக்குங்களா கதை புக் வந்துவிட்டு மாரல் ஸ்டோரிஸ் இருக்குங்க அப்புறோம் பெட்டைம் ஸ்டோரிஸ் இருக்கும் அது இது ஸ்டோரி புக் வந்துவிட்டு ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ்ஸே ஃபிஃப்டி ருபீஸ் மேம் அதுக்கு கீழே வந்து வராது ஆமாம்ங்க அது ஐம்பதுருபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அப்புறோம் மேக்ஸிமம் ப்ரைஸ்ஸே நூறுரூபா நூத்தம்பதுரூவா அதுலருந்து இருக்கு மேம் ஆ ஓகே மேம் மேம் நீங்கள் வந்து இந்த கார்ட்டு கலரிங் புக் கேட்டிங்கள்ல அது ஒரே கார்ட்டூனே வந்துவிட்டு கார்ட்டூன் புக்கே வந்து இருபது வேணும்ங்களா இல்லை வேறு வேறு கார்ட்டூன் புக் வந்து வேணும்ங்களா வேறு வேறையே கொடுத்திட்றிங்களா சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகே மேம் மேம் உங்களுக்கு எப்படி கொரியர் பண்ணிவிடுணுங்களா இல்லை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா மேம் ஆ ஓகே மேம் நீங்கள் வந்து வாட்ஸ் ஆப்பில் வந்து உங்கள் அட்ரெஸ் டீடெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீங்கனா நான் வந்து கொரியர் பண்ணிவிட்டர்றேன் மேம் ஆ ஓகே மேம் கலரிங் புக்கு அதுக்கு அப்புறம் ஸ்டோரி புக்கு ஏன் மேம் கலரிங் புக்ஸ்ஸு ஆ ஓகே மேம் மேம் நான் ஸ்டோரி புக்ஸ்ஸும் கலரிங் புக்ஸ்ஸும் எல்லாமே மிக்ஸ்டாகவே போட்டுவிட்றேன் மேம் ஒரே இது இருந்துச்சுன்னா வந்து ஒருமாதிரி இருக்கும் நான் எல்லாமே போட்டுவிட்டுட்றேன் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் அந்தமாதிரியே பண்ணிவிட்றேன் மேம் மேம் உங்களுக்கு வேறு எதாவது வேணும்ன்னா கூட ரிட்டர்ன் ரிட்டர்ன் கூட பண்ணி வாங்கிக்கலாம் மேம் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் நான் உங்களுக்கு டீடெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் மேம் எதாவது எரர் இருந்தா சொல்லுங்கள் ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே